தமிழ் வந்து இப்போது வந்து தமிழே எங்கேயுமே அதிகமாக பேசுறதே இல்ளை எப்போ பார்த்தாலும் இங்கிலீஸில் பேசிக்கிறாங்க இங்கே இந்தியில் பேசிக்கிறாங்க அதே தான் பேசிகிட்ருக்குறாங்க தமிழ்ல இப்போ அதிகமாக யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை தமிழ் வார்த்தையே யாருமே அதிகமாக பேசுறதே இல்லை ஸ்கூல்லேயே எடுத்துக்கிட்டால் இப்போ எல்லோருமே தமிழ் மீடியமில் மட்டும் இங்கிலீஸ் மீடியமுக்கு தான் அதிகமாக போகிறாங்க இப்போ எங்கேயுமே தமிழே கிடையாது இப்போ எல்லா பக்கமுமே தமிழ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்